எங்கள் பகுதியில் வனவிலங்கு இனங்கள் பார்த்தா திருவண்ணாமலையில் கிரிவலப் பாதையில் நாங்கள் நிறைய மான்கள் சிங்கம் புலி இதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் அதை மக்களுக்கும் சிறுவர்களுக்கும் வனவிலங்கு பாதுகாப்பு முக்கியத்தை எடுத்து சொல்லணும் தொண்டு நிறுவனங்கள் அப்புறம் அரசெல்லாம் வனவிலங்கு பாதுகாப்புத் திட்டங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்து இருக்காங்க வனவிலங்கு காவலர்கள் எல்லாம் எல்லா விலங்குகளையும் கண்காணித்து வேட்டையாடுறத் தடுக்கணும் நடவடிக்கைகளை எடுக்கணும் பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க பாதுகாப்புத் தர வேணும்